எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறேன் க இப்போயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஆனால் அதுவே ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக அந்த அளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கிடையாது நிறையா பணம் இருக்கிறவங்க அங்கே வந்து ஈஸியாக காசு கொடுத்து மருத்துவம் பார்த்துக்க முடியுது ஆனால் அதே ஒரு ஏழையினால முடிகிறதில்ல சராசரி ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேம்லின்னால் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண கண்டிப்பாக முடியாது ஆனால் டாக்டர்ஸெல்லாம் சேர்ந்து ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் அப்புறம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே திறந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிடில் க்ளாஸ் பீப்பிள்ஸ்க்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏழை மக்களும் நல்ல மருத்துவம் அப்படின்றது வந்து எல்லோருக்கும் சமமாக கிடைக்கணும் அது வந்து கண்டிப்பாக மேல் தர மக்களுக்கு மட்டுமானது கிடையாது ஒரு சராசரி மனுஷனுக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கணும் அதில் ஒரு நல்ல மருத்துவமும் ஒன்று